இன்று இந்தியா சந்திக்கும் சில பெரிய சவால்கள் வந்து ஒன்று மக்கள்தொகைங்க மக்கள்தொகை அளவுக்கதிகமாக பெருகிக்கிட்டு போகுது அதை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்காக நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டங்கள் போன்றதெல்லாம் அவங்க பண்ணிட்டுருக்காங்க ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் மக்கள் இதை கடைப்பிடிச்சிட்னும் அப்போ தான் இதை வந்து சரி பண்ண முடியுங்க ரெண்டாவதாக எடுத்தால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் போது வேலைவாய்ப்புகளும் பெரிய பிரச்சனையாக இருக்குது வேலை இப்போ வாய்ப்புகள் படித்தவங்கள் ம படித்த மாணவர்களுக்கு உண்டான வேலைகள் கிடைக்கிறதில்லைங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஒரு தீர்வாக பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்காங்கங்க தனியார் நிறுவனங்கள் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதேப்போல் சுயத்தொழில் செய்கிறத்துக்கான கடன் உதவிகள் கொடுக்குறாங்க வெளிமாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்தியாக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் புதிய தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க அதேப்போல் நீர் மேலாண்மை துறைகளும் நிறைய பாதிப்புகளையும் நிறைய சங்கடங்களையும் சந்திச்சுட்டு வருதுங்க அணைகள் குறைவாக இருக்குது நீ மழை பெய்யும் போது நீர் தேக்கி வைக்க முடியல அதுக்கான அணைகளையும் கட்டிட்டுருக்காங்கங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வித்துறை கல்வி வந்து இது வரைக்கும் இல்லாத புதிய பாதையில் போயிட்டுருக்கு கல்வித்துறையிலேயும் புதியப் புதிய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இலவசம் கல்விகள் கொடுக்குறாங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் கட்டாயம் கல்விங்கறதை சட்டத்தை இயற்றிருக்காங்கள் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களும் படிக்கணுன்னு சொல்லிருக்காங்கள் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு திட்டத்தை கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக கண்டிப்பாக எல்லாரும் இப்போ குழந்தைங்கள படிக்க வைக்கணும் யாரும் குழந்தைங்கள வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கற ஒரு கருத்தை வந்து மக்கள் மனசில் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக படிக்கிறவங்களோடய எண்ணிக்கை இப்போ அதிகமாக இருக்குது அதேப்போல் படித்து வெளியில் வேலைக்கு வர்கிறவங்களோடய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது பட்டதாரிகள் நல்ல முறையில் படித்து வெளியில் வராங்க இதுக்கு அரசாங்கம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியில் வந்த மாணவர்களுக்கு அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கிறத்துக்கும் அவங்களால முயன்ற முயற்சிகளை எடுத்துருக்காங்கள் தனியார் நிறுவனங்கள் அரசாங்கத்துலேயும் தகுதி தேர்வுகள் வச்சு நிறையா வேலைகள் கொடுத்துட்ருக்காங்கங்க முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறத்துக்காக அரசாங்கங்கள் எல்லாம் திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க நல்ல விதமாக எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குங்க